நான் வாழ்க்கையில் ரொம்ப அதிகமாக எதை மதிக்கிறேன்னா நேர்மையாக இருக்கிறது ஏன்னா வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒன்றுனாவே அது நேர்மையாக இருக்கிறது யாருக்கும் எந்த கெட்டதும் நினைக்கக் கூடாது நம்ம யாருக்கு எந்த கெட்டது செஞ்சாலும் அது திரும்பி நம்மளுக்கே வருங்கிறது உண்ம அதனால் யாருக்கும் எந்த கெட்டதும் நினைக்காம இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கனா யாருக்கும் எந்த கெடுதல் செய்யக்கூடாது எல்லாரையும் நம்ம கூடப்பிறந்தவங்களாட்டம் பார்த்துக்கணும் எல்லாம் அண்ண த அண்ணன் தம்பிகளா அக்கா தங்கச்சிகளா பார்க்கணும் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் இது தான் ரொம்ப முக்கியமான ஒன்று இதை நான் ரொம்ப அதிகமாக மதிக்கிறேன் ஏன் வாழ்க்கையில்